பிரார்த்தனைகள் வழிபாடுகளில் வந்து எனக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது விரதங்கள் இருக்கிற பழக்கமும் இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருப்பேன் கோவில் ரெகுலராக கோவில் போகிற பழக்கம் அந்த மாதிரி இல்லாமல் அதை நான் பொய்யின்னு சொல்ல மாட்டேன் பட்டு எல்லோரும் பண்ணுற அந்த இது வந்து எனக்கு பண்ணனுன்னு தோணல எப்போயுமே கோவில் போகிறது ரெகுலராக நான் எப்போவும் ஏதாவது ஒரு விஷேசன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சாமியை போய் பார்க்கணும் சில ஒரு நல்ல நாளில் வந்து கொஞ்ச கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கோவிலுக்கு போனால் அமைதியாக கிடைக்கும் அப்படிங்குற நம்பிக்கை இருக்குது அதில் பொய் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப எக்ஸ்டிரீம் லெவலில் எல்லாத்துக்குமே வந்து கூட இது போயிட்டு நம்ம ஏன்னால் நம்ம கடமைகளை நாம் பார்க்க வேண்டி இருக்குது அது நம்ம கடமைகளை நம்ம முயற்சிகளை நம்ம செயகிறத செஞ்சுட்டு அதுக்கு துணையாதா நம்ம கடவுளை தேடணும் அப்படிங்குறது என்னோடய இது பட் எல்லாதுமே கடவுள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்குற ஒரு விஷயங்களை வந்து அது பொய்யாக தான் பார்க்குறன் நானு இவங்க முயற்சி இல்லாமல் கடவுளை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கற முடியாது இல்லையா அது தான் நான் பொய்யின்னு சொல்கிறன்